ம் நான் கே கேரளாவுக்கு போயிருக்கேங்க கேரளாவுக்கு போய் எனக்கு மலையாளம் தெரியாமல் நான் நிறையா இதெல்லாம் க்கே அவங்க பேசுகிறது சுத்தமா புரியாது ஒரு இடத்துக்கு நாம சாப்பிடப் போகிறோம் சாப்பா நம்ம ஒரு கே டிஃபன் கேட்குறோம் டிஃபன் கேட்குற இடத்துல நா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது இந்த இந்தமாதிரி கேரளாவுக்கு போய் நிறையா இதெல்லாம் இது பண்ணிருக்கிறேன் அதேமாதிரி கே எனக் எனக்கு வந்து அங்கே தெரிஞ்ச நம்ம கூட வந்த ஒருத்தருதான் எனக்கு உதவி பண்ணுனாரு அவங்க பேசுகிறதெல்லாம் சுத்தமாக புரியாது நம்மளுக்கு அவங்க வந்து எனக்கு நிறையா இது பண்ணி அவுங் அவங்க தான் பே பேசி சொல்லி எல்லாம் கொடுத்து இது பண்ணிணாங்க இப்போ வந்து எனக்கு கேரளாவுக்கு போனால் நிறையா டைம் எனக்கு போய் எதுவுமே தெரியாமல்லா இருந்துருக்குது இப்போ வந்து நான் போவோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசத் தெரியும் இப்போ வந்து யாரு நம்ம கூட யாரு இருக்கணுங்குற அவசியமில்லை அவங்க பேசுகிறது நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் புரியும் அதேமாதிரி அவங்க பேசுகிறது நாம பேசுகிறது கொஞ்சம் மலையாளம் எனக்கும் கொஞ்சம் மலையாளம் தெரியும் அதனால் அவங்க அவங்க பேசுகிறத சமாளிச்சுக்கலாம் அதே மாதிரி ஆந்திரா ஆந்திராவும் போயிருக்கேன் ஆந்திரா போ டூருக்கு டூர்ரு இதெல்லாம் போகும் போது இந்த மாதிரி எனக்கு அவங்க பேசுகிறது சுத்தமாக புரியாது தெலுங்கு பேசுகிறது புரியாது இது பேசுகிறது புரியாது ஒரு தண்ணி தண்ணி குடிக்க கேட்கறக்கு தண்ணி கேட்கறக்கே ஒன்றும் புரியாது டீ கேட்கறக்கும் ஒன்றும் புரியாது இந்த மாதிரி நிறையால்லாம் இருக்குது அதான் அப்போ அதுக்கப்புறம் நான் போகிற சில டைம் நிறைய நிறைய டைம் ஆந்திரா சைடெல்லாம் போய் நிறையா இது பண்ணி கற்றுக்கிட்டேன் அவங்க அப்போ இங்கே நான் பேசுகிறதெல்லாம் இங்கே பே இங்கேயும் தெலுங்கு பேசுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அது சுத்தா அங்கே பேசும் போது முழுசாக தெலுங்கா பேசுவாங்க நம்மளுக்கு சுத்தமாக புரியாது அவங்க பேசுகிறதெல்லாம் வச் அவங்க ஒவ்வொரு டைம் சில டைம் போகும் போது ஒன்றொன்னு கத்துக்கிட்டேன் ஒன்றொன்னு கத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் தெலுங்கு இத இதெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அங்கே போய் பேச நான் அங்கே சமாளிச்சிக்குவேன் தெ தெலுங்கு நல்லா சமாளிச்சிக்குவேன் அப்புறம் கர் கர்நாடக இதை அளவுக்கு ஆக்ஸ்வலாக நான் வந்து எனக்கு கன்னடம் தெரியும் கன்னடம் தெரியும் இருந்தாலும் நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் தப்பா பாதி தமிழ் பாதி கன்னடம் இந்தமாதிரிதான் பேசுவோம் க கர்நாடகாவில் வந்து முழுசாவே க கர்நாட இது மட்டுந்தான் பேசுவாங்க அவங்க வந்து ஒரு சில இது வந்து இது பண்ணுறதுனால ஃபுல்லாமே கன்னடம் பேசுகிறதுனால ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது அவங்க நான் எனக்கு கொஞ்சம் லைட்டா கன்னடம் தெரியும் தெரிஞ்சதுனால் எனக்கு வந்து நானு அங்கே போய் கன்னடம் நல்லா அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு பா கொஞ்சம் தெரியும் புரியும் இல்லை எனக்கே ஒரு சில டைமெல்லாம் கன்னடம் பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியாது அப்புறம் அப்படியே பழகிடுச்சி எனக்கு இப்போ எல்லாமே என எனக்கு இந்த மூணு இது எல்லாமே நல்லா தெரியும் எங்கே அங்கே போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை இத்தனைக்கு ஹிந்தி ஹிந்தி ஹிந்திக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு ஒன்றும் புரியாது ஹிந்திக்காரங்க இப்போது வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குகிறாங்க எதோ பேசுகிறாங்க சில்லற கொடுக்க அது இதுக்கே நம்மளுக்கு ஒன்றும் புரியாது இப்போ வந்து நான் போய் ஹிந்திக்காரங்ககிட்ட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் ஹிந்தி பழகி ஹிந்தி கொஞ்சம் பேசி பழகி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ வந்து குஜராத் சைடு இந்த சைடெல்லாம் போனால் இந்த இந்த ஹிந்தியெல்லாம் ஒரு சில பேர் பேசுவாங்க அஸாம் சைடு போய் ஹிந்தி ஹிந்தி பேசுவாங்க எனக்கு ஹிந்தி பேசி இப்போ வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும் என்னால் ஹிந்தி பேசி சமாளிக்க முடியும் கொஞ்சம் அங்கே இருக்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சளவுக்கு இதாக இருக்குது